கிராமத்தில் ஒருத்தங்களுக்கு முதுகு வலி வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் பாட்டிங்க இருப்பாங்க பாட்டி வந்து தைலம் எல்லாம் போட்டு முதுகுக்கு தைலம் போட்டு நீவி விடுவாங்க அப்புறோம் எண்ணெய் போட்டு நீவி விடுவாங்க அதெல் அதுமாதிரிலாம் பண்ணா கொஞ்சம் வலி குறையும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க அதுக்கப்புறோம் கட்டில் மேல படுக்காத கயித்துக்கட்டிலில் அதுக்கப்புறோம் இரும்புக்கட்டிலில் அந்தமாதிரி கட்டில்ல எல்லாம் படுக்க வேண்டாம் கீழே தரையில் வந்து பாய் விரிச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்வாங்க அதுக்கப்புறோம் வந்து தலைகாணி இந்த முதுகு வலி இருக்கும்போது தலைகாணி வந்து ஜாஸ்தி வைக்க வேண்டாம் ரெண்டு தலைகாணிலாம் வச்சு தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்வாங்க அதுக்கப்புறோம் வந்து மெடிட்டேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கட்டை இருக்கும் அந்த கட்டயை வச்சு அவங்க முதுகில் உருட் கொஞ்சம் நேரம் உருட்டி மசாஜ் பண்ணா அந்த வலி கொஞ்சம் ரெடி ஆகும் அதுக்கப்புறோம் வந்து கொஞ்சம் பெரியவங்க ஒரு அப்பா மாமா இவங்கமாரி இவங்கமாரி இருக்கிறவங்களுக்கு கொஞ் முதுகு வலி வந்துச்சுனா கொ நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஏ முதுகு மேலே ஏறி கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச மிதிக்க வைப்போம் அப்படி மிதிக்க வைக்கும்போது கொஞ்ச பெயின் குறையும் பெயின் குறஞ்சி கொஞ்ச நல்லா ரிலீஃபாக ஃபீல் பண்ணலாம் அதனால் இந்தமாதிரி முறையெல்லாம் கிராமத்தில் வந்து நம் நாங்கள் பண்ணுவோம் இது தான் நாங்கள் முதுகு வலி முதுகு வலிக்கு அதிகமாக பண்ணுவோம்